கொரனா நேரத்தில் பள்ளி மாணவர்களுக்குலாம் வந்து கே கிளாஸ் ஆன்லைனில் வழியாக எடுத்ததுனால் அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒரு மொபைல் வச்சியிருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க கோச்சிங் போன்ற இதுக்கோசம் அவங்களுக்கு வாங்கிக்கொடுத்த மொபைல்லு வந்து அப்போ வந்து அவங்க கிளாஸ்க்கு கவனிக்கிறது செல்போன் வாங்கிக்கொடுத்தது கிளாஸ் முடிஞ்சவுனே அவங்க என்னென்ன கேம் விளையாட்றது போன்ற இதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கிளாஸ்க்கு ஒசரம் வாங்கிக் கொடுத்த மொபைலு ஃபோனை வந்து அவங்க வந்து இப்போ வந்து கேம் விளையாட்றது போன்ற அது அதுலயிருந்து பழகிவிட்டாங்க அந்த பசங்க அதுலயிருந்து அவங்கள வந்து மாற்றிக் கொண்டுவர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு அந்த தாக்கம் இன்னும் எங்களுக்கு இருக்குது ஏன்னா அவங்க வந்து அப்போ வந்து ஒ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இதில் கிளாஸ் நடக்கும் ஒவ்வொருத்தங்க மொபைல் வாங்கிக் கொடுத்தாச்சி அந்த கிளாஸ் முடிஞ்ச நேரத்தில் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கனா அதே ஃபோனில் என்னன்னா இருக்கு எல்லா நோன்டிப்பார்த்து வாட்ஸ்அப் அனுப்புகிறது இது பண்ணுறது இந்த சின்ன வயசில அந்த ஃபோனைப் பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ தொழில்நுட்பல்லாம் வளர்ந்து போயிருக்குது அதனால அவங்க என்னனா இப்போ வந்து ஃபோனும் கையுமாகதான் இருக்காங்க ஆனால் அதுவந்து இப்போ ரொம்ப இதாக யூஸ்ஃபுலாகதான் இருந்தது அதை அப்போ வந்து அவங்க கொரானாவில யாருமே வெளில போக முடியாத நிலைமையில் இருந்தப்போ அவங்க அந்த ஃபோனில் அந்த கிளாஸ் சொல்லிக்கொடுக்கிறது அதெலாம் ரொம்ப வந்து சிறந்த இதாகதான் இருந்தது ஆனால் இந்த மாணவர்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கனா அந்த ஃபோனை நோன்டி நல்லா இது வாட்ஸ்அப் அனுப்புறது அதெலாம் அப்பேலயிருந்து கற்றுக்காது இப்போ எல்லாம் ஃபோனை விடமாட்டேன்றாங்க பசங்க அந்த ஃபோனும் கையுமாகதான் இருக்கிறாங்க